எனக்கு வந்து ஆயில் பெயிண்ட்டிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து ஒரு அழகாக தெரியும் ஒரு கிளாரிட்டியான ஒரு பிச்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் என்ன ஆயில் பெயிண்ட்டிங் பண்ணும் போது கொஞ்சம் ஓவர் டைம் எடுக்கும் ஸ்லோவாக தான் பண்ண முடியும் அதே மாதிரி தான் இந்த வாட்டர் பெயிண்ட்டிங் கலர் வாட்டர் கலரிங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பிரஷில் வந்து வாட்டரை மட்டும் தொடைச்சிக்கிட்டு அதில் வந்து நம்ம கலரை வந்து மிக்ஸ் பண்ணி அதில் வரையிறது அதில் நம்ம வந்து அதிகமாக அழிக்க முடியாத மிஸ்டேக் வந்து வந்துருச்சுன்னா அதை நம்ம வந்து அதே மெத்தட் வச்சு அழிக்க முடியாது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இருந்தாலும் வந்து வாட்டர் பெயிண்ட்டிங் பண்ணால் ரொம்ப அழகாக தெரியும் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வாட்டர் பெயிண்ட்டிங் எல்லாம் பண்ணுறது ஆனால் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து டிஜிட்டல் மூலமாக இப்போ ஃபோட்டோக்ராஃப்பு இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப அழகாக கொண்டு வரது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்போலாம் வந்து இப்போ வர ஜென்ட்ரேஷன்லாம் வந்து கிராஃபிக்ஸு மொபைல் ஃபோனில் கூட பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணும் போது நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி பின்னாடி எவ்வளோ வந்து பேக்ரௌண்டு கேவலமாக இருந்தாலும் ஆனால் அதை வந்து நம்ம அழகாக மாற்ற முடியும் இதனால் ஒரு ஃபோட்டோ ரொம்ப அழகாக தெரியும் அதனால் எனக்கு இந்த டிஜிட்டலில் ஆர்ட் ஒர்க்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்